என்னோடய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் யாரோச்சு விளையாட்டுத்துறை அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்கனா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு உற்சாகப்படுத்தணும் இல்லை இதெல்லாம் நீ பண்ண மாட்ட அப்படின்லாம் என்றைக்குமே சொல்லி அவங்கள கீழே தள்ளக்கூடாது அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நல்லா பண்ணலாம் நீ இன்னும் நல்லா பண்ணு பிரைஸ் வாங்கு அப்போ தான் நிறைய பிரைஸ் கிடைக்கும் நல்லா விளையாடு அப்போ தான் நல்லா பிரைஸ் கிடைக்கும் அந்த மாதிரி நல்லா உற்சாகப்படுத்தணும் இப்படி யார் யார்கிட்டலாம் என்னென்ன பண்ணுறதுன்னு யார்கிட்ட கேட்குனா அவங்களுக்குனு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க அவங்கக்கிட்டையே எல்லாத்தையுமே கலந்து உரையாடலாம் அவங்கக்கிட்டையே எங்கே போகலாம் எந்த காம்பெடிஷன் போகலாம் இங்கே போனால் என்ன நடக்கும் அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படின்லாம் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆலோசனை பண்ணுறதின் மூலம் நம்மளுக்கு வந்து என்னென்ன பிரைஸ் வாங்கலாம் இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த மாவட்டத்துக்கு போனால் இது வாங்கலாம் இந்த துறைக்கு போனால் இந்த மாதிரி பிரைஸ் வாங்கலாம் அந்த மாதிரி நாம்மளே தெரிஞ்சுக்கிலாம் இதன் மூலம் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நாம்மளே ஒன்று விளாண்டுட்டு நாம்மளே போகலாம் அப்படின் நினைக்க முடியாது அதுக்குன்னு ஒரு கோச் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கலந்து உரையாடித்தான் நம்ம பண்ண முடியும் எதுனாலும் ஒருத்தவங்களோட ஹெ உதவின்னு ஒன்று வேணும் அதன் மூலம் தான் நம்ம எதுனே செய்ய முடியும்